ஓகே எங்கள் ஊரில் வந்து நாம என் பையனுக்கு வந்து ம ஒரு மொட்டை அடிக்கலான்ட்டு ஒரு ப்ளான் பண்ணிருந்தோம் ஓகே மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணி மொட்டை அடிச்சு வந்தாச்சு சரி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னு ஒரு ப்ளான் பண்ணியிருந்தோம் அப்போ என்ன பண்ணிருந்தோம் ஒரு நாங்கள் வச்ச நீ எங்கள் நாங்கள் வச்சதை விட அதிக மக்கள் வந்துட்டாங்க நினச்சது அதிக மக்கள் வந்துட்டாங்க என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதும் போது சமையல்காரர்கிட்டா நம்ம டிசைட் பண்ணணும் அப்பறம் என்ன பண்ணுறது உடனே இதை ரெடி பண்ணணுமே என்ன பண்ணுறது சரி இருக்கிறத வச்சி இப்போது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் ஆனால் நாங்கள் பண்ண பண்ண என்ன ஆகிடிச்சி மக்கள் வந்து சாப்ட்டுகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு டிஷ்ஷாக குறைஞ்சிட்டே இருந்துச்சி என்னாடா குறையிதே எதுனா சொல்லுவாங்களோ ஏதோன்னு நம்ம வந்து ஒரு டிஷ்ஷாக இருந்தோம் சரி அப்பதான் சமையல்கார் வந்து டிசைட் பண்ணலாம் என்னப்பா இது மாதிரி ஆகிட்ருக்கு இது மாதிரி மக்கள் வந்துட்டு இருக்காங்க நம்ம எப்படி சமாளிக்கிறது என்ன என்ன ஒட உடனே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் சமையல்காரரு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து இதை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க நாம அவங்க மட்டும் ப பரிமாறுறதை பரிமாறிக்கிட்டு இருக்கட்டும் போடுறத போட்டுட்டு இருக்குட்டும் அவங்க எல்லாம் டிஷ்ஷும் வச்சிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலான்னு எடுக்கலாம் நம்ம சீக்கரம் ஃபாஸ்ட்டாக முடிவு எடுக்கலாம்னு சொன்னார் உடனே உடனே என்ன பண்ணார் எல்லாத்தையும் கூப்பிட்டு சமைக்கிறவங்க இந்த சமையல்காரங்கள்லாம் கூப்பிட்டு நம்ம இது பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ்ஷு சொன்னாங்க உடனே நம்ம ரெடியாக உடனே ஆகுறது என்னாது அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்ம டிஃபன் ரெடியாக உடனே இட்லி சீக்கரமாக பண்ணிடலாம் உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிணாங்க சரி அதே மாதிரி பண்ணிடலாம் உடனே எதாது கிடைக்கிற மாதிரி என்ன கிடைக்குமோ அது கிடைக்கலாம் அதுக்கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ராக அவங்களுக்கு என்ன க ஃபஸ்ட்ல என்ன மெனு வச்சோமோ அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணணும் அப்டின்னு சொல்லி சமையல்காரர்ட்டா நம்ம வந்து அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சோம் ஓகே நம்ம உடனே பண்ணிடலாம் சார் அதெலாம் பெரிய விஷியம் கிடையாது நீங்க இது மாதிரி இருக்கறதை வச்சி பரிமாறிச்சிட்டு இருங்க அட்ஜஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டுருக்கலாம் அப்டினு சொல்லி உடனே ஒருத்தர் வந்து கடைக்கு போனாங்க ஒருத்தர் வந்து சிலிண்டர் எடுக்க போனாங்க ஒருத்தர் வந்து அதுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்க போயிருந்தாங்க போக் போயிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரா சப்ளை பண்ணக்குள்ள அவர் என்ன பண்ணாரு ஃபாஸ்ட்டாக அதேமாதிரி காய்கறிலாம் நல்லா வெட்டி அதை அரேஞ்ச் பண்ணி ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி யாருக்கு அடுத்தது என்னென்ன பண்ணணுமோ உடனே அவர் இல்லை எவ் ச வர வர கூட்டம் வர வர அப்படியே ஆமாம் என்ன மெனுவோ அந்த மெனு கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தாரு ரொம்ப அது வந்து நம்ப அந்த சமையல்காரரு வந்து நம்ம வந்து பெரிய சப்போர்ட் பண்ணிணாரு அது மட்டும் இல்லை கடைக்காரரும் போயிட்டு வந்துட்டு இருந்தக்குள்ள அவரும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தாங்க ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுத்தாங்க நம்ம வந்து மக்கள் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிணாங்க எல்லோரும் என்னென்ன பண்ணணுமோ டைம் டைமுக்கு வந்து அந்த டைமுக்கு கொண்டுவந்து கொடுத்தாங்க வாட்டர் சப்ளை பண்ணிணாங்க எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரி ரிலேஷன் சர்க்கிள் சரி நிறைய சப்போட் பண்ணி அவங்க வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அங்கேங்க பரிமாறவங்களும் கரெக்டாக அந்த என்னென்ன வேணும் எது வேணும் யாரும் முகம் சுளிக்காத எல்லாத்துக்கும் அட்ஜஸ் பண்ணி அந்த ச சமையலை அந்த எல் எத்தனை எவ்வளோ பேர் வந்தாங்களோ அது அத்தனை பேத்துக்கும் சரியாக பரா பராமரித்து நல்லபடியாக ச ச சமைத்து சாப்பிட்டு சரியாக ப பண்ணிணாங்க